இந்தியாவில் பிரபலமான யோகா குருக்கள்ன்னு சொல்லி சொன்னால் பிரதமர் மோடியை சொல்லலாம் அடுத்து பாபா ராம்தேவ் சொல்லலாம் அடுத்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐயாவை சொல்லலாம் இவங்க மூணு பேரும் வந்து யோகாவில் ரொம்ப இதுவாக இருக்காங்க அவங்கள பார்த்து நாங்களும் வந்து யோகாவை வந்து நாங்கள் கற்றுக்க கற்றுக்கிட்டு அதுபடி செஞ்சுக்கிட்டுருக்குறோம் அது யோகா வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது யோகான்னு பேரை சொன்னாலே அந்த அந்த ஒரு எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ள பூந்துடுது அவ்வளோ அருமையாக இருக்குது யோகா செய்யறதுக்கு இவங்க மோடி சாரெலாம் வந்து ரொம்ப அருமையாக அந்த யோகா பண்ணி அந்த உடம்பை வந்து அவர் கட்டுக்கோப்பாக வைச்சிருக்காரு அவரை பார்த்து தான் நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வைச்சுக்கணும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு ஊக்கு ஊக்குவிக்கிறாங்க அப்படிக்கூட சொல்லிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு யோகா செய்வது காலையில் எழுந்த உடனே யோகா செஞ்சுட்டு அதுக்கப்புறோம் மற்ற வேலையெலாம் செய்யும் போது அந்த அன்று நாள் அன்றைய நாள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு உடம்பு அவ்வளோ தான் யோகா என்ன எ என்ன வேணாலும் செய்யலாம் யோகாவில் அவ்வளோ நல்லாயிருக்கு உடம்பு